எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ளே வரலாமா சார் ஆ ஓகே தேங்க்ஸ் சார் நான் இப்போ இது ஜெயங்கொண்டத்துலேருந்து வரேன் சார் என் பொண்ணுக்கு அட்மிஷன்காக இங்கே உங்க அரியலூர்க்கு வந்துருக்கேன் சார்

சார் பெசன்ட் நகரில் சார் என் பொண்ணு பத்தாவது படிச்சிருக்காங்க சார் அவங்க அதுக்காக அட்மிஷன்காக வந்துருக்கோம் சார் பத்தாவது படித்து முடிச்சுட்டாங்க சார் இப்போப்ப இது பதினொன்னாவதுக்காக அட்மிஷன் வந்துருக்கோம் சார்

சார் எங்கள் பொண்ணு வந்து ஃப ஃபஸ்ட்டு குரூப்புக்கு தான் சார் ஆசைப்பட்றாங்க அதனால் ஃபஸ்ட் குரூப்பு கிடச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சார் ஆமாம் சார் கேள்விப்பட்டிருக்கோம் ம் ஆமாம் சார் ஆ இல்லை சார் கொஞ்சம் முயற்சி பண்ணி தாங்க என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால் தான் சார் ஃபஸ்ட் குரூப் பார்க்குறேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் ஆமாம் அப்படியா சார் மொ மொத்த டோட்டல் அமௌன்ட்டு சார் வர்ஷ கொஞ்சம் பார்த்து எதனால் சொல்லுங்கள் சார் நாங்கள் வசதியில்லாத ஆளுங்க பொண்ணு இது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நானூற்றி பதிமூணு மார்க்கு எடுத்தாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் இல்லை சார் பொண்ணு ஆசைப்பட்றாங்க சார் மெடிக்கல் தான் போகணும்னு அதனால் தான் சார் ஃபஸ்ட் குரூப்பு கேட்டேன் இங்கே சுற்று வட்டாரத்தில் கேட்டு பார்த்தப்ப அரியலூரில் இது மான்ஸ்போட் ஸ்கூல் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னாங்க சார் அதான் இங்கே கேட்க வந்தோம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் அதையும் அப்படியா சார் சரி ஓகே சார் அட்மிஷனை போடுங்கள் சார் நான் பணம் எப்படி இருந்தாலும் கட்டிறேன் சார் பார்த்து ஹா ஹாஸ்டல்லு ஹாஸ்டல்லாம் எப்படி தான் சார் அப்படியா சார் சரி ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்